என் தம்பிக்கு இருக்குது எதுக்குனால் கார்டன் மெயின்டெயின் பண்ணுறது வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் அது வந்து பராமரிக்கிறதுனா இன்னும் ஜாலியாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது இப்போ நம்ம கார்டன் உள்ள இறங்கிட்டோம்ன்னு சொன்னால் எது போ போகிற டைமும் தெரியாது வர்ற டைமும் தெரியாது அந்த மாதிரி கார்டன் மெயின்டெனிங்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் அதே மாதிரி அதில் ஆர்வமும் அதிகமாக இருக்குது அப்போது ஒரு செடி வளர்க்கணும் ஒரு செடி இப்போது வளருதுனு சொன்னால் அவ வ வைக்கிறதுல இருந்தே அது பழம் காய் கனி எது அது தர்ற வரைக்குமே அது அவன் அவன் அதை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அந் எப்படி சொல்லணும்னால் இப்போது ஒரு அவன் ஒரு செடியை வச்சுட்டான்னு சொன்னால் அதுக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றுவான் சூரியன் லைட்டு சூரியன் சன் லைட் வருதா அப்படின்னு பார்ப்பான் அதுக்கு வந்து தண்ணி ஓவராக இருந்துச்சுனால் தண்ணியை மாற்றி விடுவான் அதுக்கு உரம் போடுவான் அந்த மாதிரி அவனுக்கு தோட்டக்கலையில் மெயின்டெயின் பண் மெயின்டெயின் பண்றதில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது என்னை விட அவன் அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பான் இந்த மாதிரி டெய்லி அந்த அந்த இடத்தை போய் அவன் பா பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றது ஏதாவது காய் கனிஞ்சுருக்கா ஏதாவது காய் வச்சுருக்கா ஏதாவது பூ பூத்திருக்கா அந்த மாதிரி அவன் டெய்லி அதை மெயின்டெயின் பண்ணி பார்த்து பார்த்துட்டு வருவான் எ எனக்கு பிடி எனக்கு பிடிக்கும் தோட்டக்கலையை மெயின்டெயின் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்போ அதை விட என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் அந்த கார்டனை வந்து ஃபர்ஸ்ட் மெயின்டெயின் பண்ணிணது நான் தான் நான் தான் இப்போது வந்து எனக்கு அதில் எனக்கு கொஞ்சம் வேறு ஒர்க் இருக்கிறனால அதை என்னால் மெயின்டெயின் பண்ண முடியல ஸோ அது வந்து இப்போ என் தம்பி தான் ஆர்வத்தோடு பராமரிக்கிறான் ஆனால் இன்னும் சொல்ல போனால் நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன்னோ அதை விட சூப்பராக நல்ல நல்ல படியாக அவன் பார்த்துட்டு இருக்கான் நானும் எந்த ஒரு ஃபீலிங்ஸ்சும் இல்லாமல் அதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சரி நம்ம பார்த்தா ஒழுங்காக பார்க்கமாட்ரோம்மோ அவன் நல்லா பார்த்துக்குறான் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய இருக்குது அந்த மாதிரி அவன் அந்த ஃப்ரூட்ஸை பிச்சுட்டு வந்து என்கிட்ட இந்த சாப்பிடுனு கொடுக்குறப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் எனக்கு வேறு ஒர்க் இருக்கிறனால ஸோ பார்க்க முடியல அது எப்படியாவது வீணாக போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இப்போது பட் ஆனால் அதை பத்தி ஃபீல் பண்ணுறதே இல்லை ஏன்னால் எனக்கு தெரிஞ்சுட்டு என்னை விட என் தம்பி அதை நல்லா பார்த்துக்குறான் ஸோ ஓகே தான் அது எப்படி இருந்தாலும் அந்த கார்டன் வந்து நல்ல படியாக இருக்கும் நிறையா அதால் நமக்கு நிறைய பிராஃபிட் கிடைக்கும் இப்போது இருக்கிற த தக்காளி ரேட்டுக்கு கார்டன் அதில் டொமேட்டோ போடுவது தான் நல்லது அப்படினு தோணிச்சு ஸோ அவன் வந்து டொமேட்டோ இதை தான் போட்டிருக்கான் டொமேட்டோ இதை தான் போட்டிருக்கான் போன வாரம் கூட டொமேட்டோ வந்து ஒரு த்ரீ கேஜி அவன் பிச்சு எடுத்துகிட்டு வந்தான் அப்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு இந்த ஐடியாவெலாம் தோணவே இல்லையே அவன் வந்து இப்படி போட்டு இது எடுத்திருக்கானே தக்காளி அப்படினு தோணிச்சு ஸோ அப்போ அந்த இடத்தில் வந்து இது சேவ் பண்ணுறோம்ல மணியை ஸோ எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்வது சந்தோஷமாக இருந்துச்சு நம் நம்மளை விட அவன் நல்லா பார்த்துக்குறான் ஸோ பார்த்துப்பான் அப்படினு நானும் விட்டுவிட்டேன் ரொம்ப அவன் அதிலையே ஆர்வமாக இருந்து அதில் அவனோட டைம் ஃபுல்லாக அதில் தான் ஸ்பென்ட் பண்ணுறான்